இப்போ நம்மூர் பக்கம்லாம் பார்த்தா வந்து என்னென்னா அதிகமாக வந்து இந்த மீன்தான் இப்போ ஆற்று மீன் குளத்து மீன் கடல் மீன் அப்படின்னு நிறையா மீன் இருக்குது கடல் மீனெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நிறையா இது இருக்குது செங்காலா ஷீலா அந்தந்த மீன் நிறையா மீன் இருக்குது ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ ஷீலா மீன்னால் கொழக்கொழனு இருக்கும் பாறை மீன்னா கொஞ்சம் சேப்பு மஞ்சளுமாக இருக்கும் அப்போயிலேருந்து நான் சின்னப் பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு இருக்கதால் ஓரளவுக்குத் தெரியுது அப்படி இல்லை எதாவது வித்தியாசமாக இருக்குது சரியில்ல அப்படின்னா அங்கே இருக்கிறவுங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுடையது நல்லாயில்ல சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க நான் பெரும்பாலும் அதிகமாக யார் உதவியும் வந்து அதிகமாக கேட்கறது கிடையாது நானே பார்த்து வாங்கிடுவேன் ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ வயசாகுது நம்ம எவ்வளோ பார்த்திருப்போம் நம்ம வயசுக்கு அதனால் அதையே நாம் பார்த்து அதுக்கு தகுந்தமாதிரியே வாங்கிடுறது மீன் தான் அதிகமாக பார்ப்போம் இந்த உருட்டு கெண்டை குளத்து மீன்லாம் பார்த்தோனா கெண்டை மீன்லாம் பார்த்தோனா அந்த செதிலுக்கிட்ட வந்து ரத்தம் வந்து சேப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்து வாங்குறப்பயே நம்மளுக்குத் தெரிஞ்சிடும் அது ருசியும் கொஞ்சம் நல்லா இருக்கும் செங்கால இந்த மீன் வாங்குறப்ப கொழகொழனு இல்லாமல் கொஞ்சம் விறப்பா இருக்கிறதா வாங்கணும் அதே மாதிரியே வயிற்றுல முட்டை உள்ள மீன் வாங்கினா அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அந்த மாதிரி நிறையா இருக்குது நண்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அமாவாசை நண்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னமோ அந்த இனப்பெருக்கம் செய்கிறதுனால அந்த மு